குழந்தை வளர்ப்பு அப்படீன்னு பார்த்தோம் அப்படீன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படீன்னு சொல்லலாம் முன்னாடி உள்ள காலத்துலலாம் நம்ம அம்மா பாட்டி காலத்துலலாம் குழந்தை அப்படீன்னா ரொம்ப அவங்க சுலபமாக வந்து பெற்றுக்கறதும் சரி அதை வளர்க்குறதும் சரி ரொம்பவே வந்து ஈஸியாக செஞ்சிவிட்டாங்க ஆனால் அவங்க வந்து ஒன்றுலாம் இல்லை ஒரு ஒருத்தவங்க வீட்லையும் பத்து பத்து பிள்ளைங்க இருக்கும் அந்த பத்து பிள்ளையும் அவங்க வளர்க்குறதுக்கு வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லை பெற்றுக்குறதுக்கும் அவங்க வந்து பெருசாக வந்துவிட்டு சிரமப்பட்ருக்க மாட்டாங்க வளர்க்குறதுக்கும் வந்து அவங்க பெரிய விஷயமாக சொல்லி இருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரே ஒரு பிள்ளையை பெற்று வச்சுக்கிட்டு அதை வளர்க்குறதுக்கு நம்ம படுகிற பாடு ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கு ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையுமே வந்து அதுக்கு ஏத்தமாதிரி இல்லை முன்னாடி எல்லாம் வந்து நம்ம எல்லாருமே வந்து கிராமத்தில் இருந்தோம் நகரம் இந்தமாதிரி வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து மாற்றம் அப்போ உள்ள ஜெனரேஷனுக்கும் இப்போ உள்ள ஜென்ரேஷன் அந்த கேப்புமே வந்து ரொம்ப நிறைய மாற்றங்கள் வந்து வந்து இருக்கு அதேமாதிரி குழந்தை வளரக்குறதுலியும் அதனால் நிறைய வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் தான் வருது அப்படீன்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் வளர்க்குறதுக்குள்ள ஒரு பெரிய சாதனையே படைக்கிற மாதிரி ஆகிவிடுது அந்த பிள்ளைகளுக்கு ஃபோன் அதில் வந்து ஆர்வம் அதிகமாக போயிட் இருக்குறதுனால அதுங்களோட எதிர்காலமும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அதுலேந்து அந்த பிள்ளைங்கள எப்படி வந்து வெளியில கொண்டுகிட்டு வர்றது அப்படீண்டு வேறு வேறு விஷயங்கள்லாம் நம்ம யோசிச்சு செய்யுறமாதிரி இருக்கு அப்போலாம் வந்து பழைய காலத்தில் நம்ம அம்மா பாட்டி காலத்துலல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தாங்க இப்போ ஒரு குழந்தையே இருக்குன்னா ஒரு வேலை நம்ம பார்க்குறோம் அப்படீன்னா அந்த பிள்ளைங்களை அங்கே உள்ள தாத்தா பாட்டி இல்லை அத்தை இந்தமாதிரி அவங்கலாம் பார்த்துப்பாங்க நம்மளோட வேலைகளை ஈஸியாக வந்து நம்மளால் செய்ய முடியும் இப்போ எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில வேலைக்கு போக பெண்களுமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த பிள்ளைங்களை பார்த்துக்குறதுக்கு ஆள் இல்லாம போது எல்லாருமே தனியாக இருக்கிறப்போ அந்த பிள்ளைங்களோட மனநிலையும் வந்து மாறிட் இருக்கு முன்னாடி அதனால் தான் ஃபோனுமே அதுங்களுக்கு ஃபோன்னு இல்லை டிவி இதுமாதிரி உள்ள விஷயங்கள்லல்லாம் வந்து ஆர்வம் அதிகமாகுது முன்னாடி உள்ள எல்லாரும் வந்து கிராமத்துலலாம் இருந்தோம் ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து வெளியில போய் விளையாடும் வாசல்லையே கூட விளையாட விடலாம் ஆனால் இப்போல்லாம் யாரையுமே நம்பி அடுத்த வீட்டுக்கு எல்லாம் அனுப்பவே முடிய மாட்டேங்கிது அதுவே வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கு குழந்தை வளர்க்குறது அப்படீங்கிறது இப்போ ஒரு பெரிய சவாலான விஷயமாக இருக்கு